எல்லா பகுதிலேயும் இருக்கிற மாதிரி எங்கள் பகுதிலேயும் இப்போ பெரும்பான ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்புடின்னால் செல்ஃபோன் தான் ஒரு பெரிய இம்பேக்ட்டாக இருக்குது ஏன்னால் மக்கள் வந்து பெரும்பாலுமே அதாவது சிறியவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் முதல் கொண்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இப்ப பெண்கள் அதாவது நாற்பது வயதிற்கு மேல இருக்குறவிங்கன்னு அப்படின்னு எடுத்துகிட்டா அதிகமாக டிவி பார்க்குறாங்க நாடகங்கள் பார்க்குறாங்க அப்படி அவிங்களோடைய பொழுதுபோக்கு இருக்குது ஆனால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களும் இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையும் முற்றிலுமாக அவிங்க பார்க்கக்கூடியது செல்ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க சமீபத்திய ஆண்டுகளில் அது எப்படி மாறியிருக்கு அப்புடின்னா ஆரம்பக் கட்டத்தில் ஒரு நாளைக்கு எதாவது ஒரு ஒரு மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருந்தவிங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் சராசரியாக செல்ஃபோனுக்கே செலவிட கூடிய ஒரு காலமாக அமைகிறது